நாங்கள் சாப்பாடு செஞ்சோம் அது வந்து ரொம்ப கெட்டு போச்சு அது என்ன செய்யறதுன்னா வீட்டில் வந்து ரொம்ப கெடலை ஒரு மாதிரியாத்தான் இருக்குது அது வந்து புளி ஊற்றி வச்சுருந்தா நாளைக்கு தாளிச்சிக்கலாம் அப்படின்கிறாங்க ரெண்டாவது ரொம்ப கொழ கொழன்னு போச்சுன்னால் அதை ஆட்டி வடகம்மாட்டம் போட்டுக்கலாம் வடகம் போட்டுக்கலாம் வீட்டில் அதனால சாப்பிடம்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வடகத்தை அப்படிங்கிறாங்க அப்படியும் செய்யலாம் இல்லைனா ரொம்ப இதாக இருந்தா காரம் கீரம் போட்டு கூட ஆட்டி அதுலையுமே செஞ்சுக்கலாம் வடகம் போட்டு வச்சுக்கலாம் ரெண்டாவது அந்த சாப்பாடோட ரொம்ப கெட்டு போச்சுன்னா அது என்ன செய்றது கடைசியில் வேஸ்டாகதான் போகுது அதுதான் வேஸ்ட் பண்ணாத நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் எப்பையுமே அதனால்தான் சாப்பாடு செய்யும்போது கணக்காக தண்ணி ஊற்றி சாப்பாடு நல்லா வேகற மாதிரி வைக்க வேணும் ஒண்ணா ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது ரொம்ப கொழ கொழன்னும் போகக்கூடாது கரெக்டாக தண்ணி ஊற்றி நீங்க வைக்க வேணும் அப்போதான் அது நல்லா சாப்பாடெலாம் இதாக இருக்கு சாப்பாடறுக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் ரொம்ப கொழ கொழன்னு போச்சுனா தண்ணியாட்டம் போயிடும்